ஆ சொல்லுங்கள் ஹலோ ஆ சொல்லுங்கள் ம் சொல்லுங்கள் ஆ எங்கே போனீங்க எப்படி இந்த ஃபீவர் வந்துச்சு

ஆ எத்தனை ஐஸ் க்ரீம் சாப்பிட்டீங்க ஆ சொல்லுங்கள் ம் எதாது பெய்ன் அது மாரி ம் எதாது பெய்ன் அது மாரி தலை வலிக்கிறதா சளி பிடிச்சிருக்கா ஆ கை கால்லாம் வலிக்கிறதா ம் நாங்கள் ரெண்டு ஊசி போடுகிறேன் மூணு நாளைக்கு டாப்லெட் தரோம்

ம் சரியாவல்லனா நீங்கள் அதுக்கடுத்து வாங்க அதுகடுத்தது எல் அதுக்கடுத்து எல்லா டெஸ்ட்டியும் எடுத்து என்ன பிரச்சனைனு பார்த்து சொல்கிறேன்

ஆ ஆஹ இப்போ ரெண்டு ஊசி போட்டுவிட்டு அதுக்கடுத்து வந்து நாங்கள் டாப்லெட் தரோம் மூணு நாளைக்கு அது சாப்பிட்டும் சரி ஆகலனா திருப்பி ஹாஸ்ப்பிட்டல்க்கு வாங்க நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம் ஆ சொல்லுங்கள் வீட்டில் யாருக்காவது அந்த மாதிரி ஜொரம் அந்த மாதிரி இருக்கா ஆ சரிங்க ஓகே ஆ நாளைக்கு வாங்க ஒன்பது மணிக்கு வாங்க

ஆ கொடுப்போம் கொடுப்போம் ஆ இப்போ மாத்தரை போட்டு அது சரி ஆகலனா தான் நாங்கள் எல்லாம் செக்கப்பும் எடுப்போம் ஆ கொடுக்கலாம் ம் குடுக்கலாம் அவங்களுக்கும் உங்களாட்டமே உடம்பு வலி அது மாதிரி இருக்கா ஆ அவங்களுக்கும் இந்த மாத்திரைய குடுக்கலாம்